எங்கள் பகுதியில் வந்து காலேஜ் எல்லாம் இருக்குது பட்டப்படிப்பு காலேஜ் எல்லாம் இருக்குது நிறையா எஸ் கவுர்மெண்ட் காலேஜும் இருக்குது எல்லாமே எங்கள் பகுதியில் தான் இருக்குது எல்லாமே அதனால் நல்லா படி படி படி பசங்களை நல்லா படி போயிட்டு வராங்க ஆனால் எங்கள் பையனை வந்து எதுக்கும் கு இங்கே கிருஷ்ணகிரி பாலிடெக்னிக்கில் கொண்டு சேர்த்துருக்கேன் நல்லா கோர்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது அதில் வந்து எங்கள் பையனை இ இஎஸ்ஐயில் சேர்த்துருக்கேன் நல்ல தொழில்நுட்ப செயல் தான் நல்லா இருக்குது இங்கே வந்து காலேஜ் மெடிக்கல் காலேஜ் இருக்குது ஹாஸ்பிட்டலுருக்கு எல்லாமே இருக்குது இங்கே கம்ப்யூட்டர்